நான் ஜாய் சஞ்சய் ஃபேன் நான் ஜாய் சஞ்சய் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ய அவர் எப்போ புது புது பாட்டு பாட்டுனாலும் யூடியூப்பில் ஃபஸ்ட்டாளாக கேட்பேன் அவர் பாடுன பாட்டில் அது வானவில்லில் நீல கலரும்மான்ற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதை காலைல தூங்கி ஏஞ்ச்சோன்னே அந்த பாட்டு தான் கேட்பேன் அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக அதே அதே பாட்டு தான் பாட்டுன்னு இருப்பேன் பசங்கள்லாம் கூட வந்து நீ என்ன பைத்தியமாடா ஒரே பாட்டையே ரொம்ப நேரமாக கேட்ன்னு இருக்க பா பாடின்னு இருக்கிற என்ன திட்டுவாங்க அதெல்லாம் கண்டுக்காமல் போங்கடா ஏன் ஃபேனோட பாட்டைலாம் நான் பாடின்னு இருக்கிறேன்டான்னு சொல்லிட்டு பாடுவேன் அதிகம் ஜாய் சஞ்சய் அதிக பாட்டு பாட்னான் அப்புறமா பாரீஸ் ஜெயராஜ் பாட்டு பிடிக்கும் அந்த அப்புறம் கானா மணி சுதாகரு அவங்க பாட்டலாம் ரொம்ப பிடிக்கும் இதே சுதாகர் வந்து இது மாதா பாட்டு ஒன்று பாடிருந்தார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொத கரையோர வெள்ளை கோபுரன்ற பாட்டுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துவிட்டு கானா டம்மு சாங்கும் பயங்கரமாக கேட்பேன் இது இப்போ புதுசாக வந்துதே இது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாட்டு பசங்கள்லாம் பசங்கள்லாம் காலேஜில் பாடின்னு இருப்போம் காலேஜ்ஜி ப்ரின்ஸ்பள் எல்லாம் அடி ப்ரின்ஸ்பள் ரூமுக்கு எல்லாம் அடிக்கடி பாட்டு பாடி பென்ச்சில் பேண்ட் வாசிச்சு அதிக முற மாட்டி இருக்குறோம் மாட்டி வீட்டுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி திட்டு வாங்குவோம் அப்புறம் பாட்டு எல்லாம் பாடாதீங்கடான்னுவாங்க அப்பே அதெல்லாம் கண்டுக்காமல் பாட்டு தான் ஜாய் சஞ்சய் பாட்டுதான் பாடின்னு கிடப்போம் பசங்க எல்லாருமே ஒன்னாக பாடுவோம் ஜாய் சஞ்சய் ஜாய் சஞ்சய் வீட்டுக்கு எல்லாம் போயிவிட்டு ஜாய் சஞ்சய பார்த்துட்டு வருவோம் உங்கள் ஃபேன் அண்ணா நாங்கள்ன்னு சொல்லிவிட்டு பயல்லாம பார்த்துட்டு வருவோம் பார்த்துட்டு இதேமாதிரி ஓகே தலை அப்புறமா ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டு ஜாலியாக பேசிவிட்டு அவர் அவரே பாட்டு பாட்னோன்னா பாட்டு பாட்ன்னா அவரா கூடையே நல்லா பேண்ட் வச்சு ஒரு கானா சிங்கர் ஆகணும் அப்புறம் இன்னும் என்ன பாடல்கள் எல்லாம் வந்துச்சுன்னா அதுலையே நம்ம ஹெட்டாக இருக்கணும் சொல்லிவிட்டு கா ஜாய் சஞ்சய் பாட்டு தான் ரொம்ப கேட்போம்